ஃபர்ஸுட்டெல் ஃபர்ஸ்ட்டுலா பொருளாதாரம் நல்லா தான் இருந்துச்சி இந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக போயிருச்சி இப்போல்லாம் வந்து ரொ ஒரு காய்கறி விலையே பார்த்தன்னா அதுக்கே தனியாக நம்ம எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணி நம்ம அந்த திங்ஸ்ஸெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கு இப்போ ரூல் எங்கேரியாவிலே வந்து நாங்கள் வேலைக்கு போகிறோன்னா வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்கு தாண்டி தான் நாங்கள் போய் வேலை செஞ்சிட்டு மறுபடியும் நைட் டைம் வீட்டுக்கு வரக்கே மணி பதினொன்னு பன்ணென்டாயிடுது ஆனால் இப்போ வந்து எங்கள் ஏரியா சைடுலயே ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு அஞ்சு கிலியோ அஞ்சு கிலோமீட்டர்ல நிறையா வந்து கம்பெனிஸ் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரமிஷ்ட்டாங்க அது வந்து அங்கே உள்ளூரில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு இப்போ வந்து இதனால் என்ன இதனா நாங்கள் வந்து லோக்கல்லையே இருந்துவிட்டு நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் முடிஷ் வீட்டு வேலைலாம் முடிஷ்ட்டு கம்பெனியில போய் வேலை செஞ்சிவிட்டு வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு அதேமாரி நாங்கள் வந்து இப்போ ஒரு அப்போல்லாம் வந்து நாங்கள் கடையில் போய் திங்ஸ் வாங்குனா அங்கேயே போய் திங்ஸ் வாங்கிகிட்டு கையிலே அமௌண்ட் கொடுக்கறமார்ருக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்து வீட்டிலருந்தே நம்ம வேலை செஞ்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லருந்து வேலை செஞ்சிவிட்டு இங்கிருந்தே ஃபோன்லருந்தே எல்லாத்துக்கும் வந்து பே பண்றமாரி இருக்கு எல்லாமே இங்கே வீட்டில ஃபோன் மூலியமாகவே எல்லாமே பண்ணிக்கலாம்